ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம் ம் வரங்கம்மா

பத்து நிமிஷம் கழிச்சு வரங்கம்மா ம் சரிங்கம்மா என்னங்கம்மா ஆ அதுக்கு தான் எதற்காக உங்கள் கிராம சபை மீட்டிங் மாதிரிங்களா ம் ம் ம் சரிங்கம்மா சரிங்கம்மா வரோம் ஆ சரிங்க ஆ ஆ சரிங்கம்மா

வணக்கம்மா வந்துவிட்டங்க ம்

ஆ ஆ சரிங்கம்மா எங்கள் பிரச்சனைங்களில் சொல்லட்டுங்களாம்மா நாங்க எங்களுது ஏரி வெள்ளாட்டா இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு சரியான படிக்கு தண்ணி வரது இல்லை ரோடு வசதி இல்லை இந்த மாரியெல்லாம் நிறைய குறைங்கள் இருக்குது நான் வர முடிஞ்சால் பரவாயில்லை அந்த இதுக்கு ம் ம் வர முடியாத போயிட்டால் நீங்க பேசி அதை சரி பண்ணிக்கொடுங்கம்மா ம் சரிங்கம்மா ம் சரிங்கம்மா

சரிங்கம்மா